நான் யோகா டீச்சர்னாலே ரெகுலராக தியானம் யோகாசனம் பிரணாமானவல்லாம் செய்வோம் அது வந்து செய்யும்போது மூச்சுக்கெல்லா நல்லா பயிற்சி கிடைக்கும் இது எப்படினு எல்லா இதுக்கும் யூஸாகும் நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் நுரையீரலில் அந்தமாதிரி நிறையா சுவாச கோளாறுலா இருந்துச்சுனால் ஆஸ்த்மா அந்த தொந்தரவெலா இருந்துச்சுனா இந்த பிரணாயாம பயிற்சி நல்லா யூஸ் ஆகும் ஆனால் ரெகுலராக நாங்கள் பண்ணிகிட்டுதான் இருக்கோம்